இந்த காலத்தில் குழந்தைகள் வந்து விளாட்றத ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஃபோன் அது எப்படின்னா ஃபஸ்ட்டுலாம் நான் ஒரு படம் பார்க்கணுன்னா அதாவது நான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் ஒரு படம் பார்க்கணுன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ என்ன கூட்டுபோய் தேட்டரில் உக்கார வெச்சி படம் பார்க்க வெச்சாங்க அப்படி இல்லைனா சிடி வாங்கிட்டு வந்து டெக்கில் போட்டு பார்த்தாங்க மீதி நேரத்தில் எனக்கு போர் அடிக்கிற சமயத்தில் நான் ராஜா சேகர் ரவி எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் ஆட போய்டுவோம் இப்படி தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் இப்போ என் பையன் லீவில் சனி ஞாயறில என்ன பண்ணுறான்னா வெள்ளிக்கெழமை வந்த உடனே என்ன படம் வந்திருக்குன்னோ இல்லை ஏதாவது புது படம் வந்திருக்கா அது ஆன்லைனில் ரிலீஸ் ஆகியிருக்கா இல்லை தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கான்னு பார்த்துட்டு அங்கே போய் உக்காந்துருவானுங்க இதில் வீட்டில் டிவியில் உக்காந்துறாங்க இல்லைனா ஃபோனில் டவுன்லோட் பண்ணி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க அவன் விளாட போகிறதே கிடையாது அவுங்களுக்கு பொழுதுப்போக்குன்றது ஒரே ஒரு விஷயம் ஃபோன் அவ்வளோ தான்